ஹலோ ஆமாங்க எங்கேருந்து பேசுகிறீங்க என்னாச்சுங்க பல்வலி எவ்வளோ நாளாக இருக்குதுங்க பல் வலிக்குதுன்னு சொல்கிறிங்க ஏதோன்னு மட்டன் சிக்கன் கடினமாக இருக்கிறது வேற எதுவும் சாப்பிட்டீங்களாங்க கன்னம் கின்னம் வீங்கியிருக்குதுங்களா பகுடு கிகுடு வீங்கியிருக்கா இல்லை எங்கேயாவது விழுந்துட்டிங்களா எங்கயாவது அடிகிடி பட்டுருச்சிங்களா முதல்ல இந்தமாதிரி சொத்தைப் பல் பல் பிரச்சனை ஏதோன்னு இருக்குதுங்களா இப்போ தான் இருக்குதுங்களா வேறு எதோவொரு பிரச்சனைக்காக மாத்திர ஏதோன்னு எடுத்துட்டு இருக்குறீங்களா இல்லை பல்வலிக்கு மட்டுந்தான் மாத்திர இப்போ கேக்குறீங்களா வலி இருக்குதுன்னு சரிங்க இப்போ எத்தனை எத்தனை மணிக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு வர்றீங்க சரிங்க இப்போ காலையில் வர்றதாக இருந்துச்சுன்னா கிளம்பி வாங்க பத்து மணிக்கு ஒம்போதரைக்கு வந்துடுவங்க ம் சரிங்க இப்போ வலியாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு இல்லைன்னா ஐஸ் கட்டி இருந்துச்சின்னா வையுங்க ஐஸ் கட்டி இருந்துச்சின்னா வையுங்க இல்லைன்னா உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிங்க அந்தமாதிரி ஏதோன்னு பண்ணால் கொஞ்சம் கேட்கும் கஞ்சி மாதிரிருக்குற ஆகாரமும் அந்தமாதிரி வேற எதோன்னு குடிச்சிக்கங்க கடிக்கிற மாதிரி இருந்துது போய் பல்லில் பட்டுச்சுன்னா வலிக்கும் அ சரிங்க காலையில் ஒம்போதரை மணிக்கு க்ளீனிக்கு வாங்க ம் சரிங்க இருப்பேங்க